எனக்கு ரொம்ப பிடிச்ச சாப்பாடுன்னு வந்து பார்த்தா களி பிடிக்கும் ஆரிய ரொட்டி செய்வேங்க இந்த தீபாவளி அப்போலாம் கஜையா சுடுவங்க அது ரொம்ப நல்லாயிருக்கும் பொங்கலுக்கு பொங்கல் செய்யுவது தக்காளி சோறு நான் நல்லா விரும்பி சாப்பிடுவோம் எனக்கு ரொம்ப பிடிக்கும் தக்காளி சோறுன்னால் மற்றபடி இந்த புளிசோறு இதுன்னால் கொஞ்சம் ஆகுறதில்லை எனக்கு எப்பையுமே பிடிக்கிறதுனா கார்த்தாலே கூழ் குடிக்குவேங்க அது ரொம்ப பிடிக்கும் களி தான் மெயின்னு எங்களுக்கு களி இல்லைன்னா எங்களுக்காகலாம் இருக்கறக்கே ஆகாது எங்க குடும்பத்துக்கே எனக்கு ரொம்ப புடிக்கும் களி